விவசாயி தற்கொலை எப்படி நம்ம தடுக்கலாம்னு சொன்னால் இப்போ பொருளுடைய விலையை வந்து விவசாயியே நிர்ணயிப்பதன் மூலமாக நம்ம தற்கொலையை வந்து தடுக்கலாம் எப்படினா இப்போ அவங்க தான் வந்து எல்லா பொருளுக்கும் விளைவிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ வந்து அவங்க அந்த எவ்வளோ பணம் வந்து அதில் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க அது அந்த இப்போ காய்கறியாக இருந்தாலும் சரி மற்ற மளிகைப்பொருட்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த பயிரிட்டதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ செலவு எவ்வளோ உழைப்பு அதுக்கு தகுந்த அந்த ஊதியம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து விளைவிக்கிற பொருள்களை வந்து அவங்களே வந்து விலையை நிர அந்த விவசாயிகளே வந்து அந்த பொருளுடைய விலையை நிர்ணயித்தாலே அந்த விவசாயி உடைய தற்கொலை குறையுங்கிறது என்னுடைய கருத்து இதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுன்னால் இப்போ வந்து அவங்களே வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணணும் இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுன்னால் இப்போ கா விவசாயிக்கிட்டேயே நேரடியாக போய் அதை கொள்முதல் செஞ்சு செஞ்சாங்கனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் வந்து விலைவாசி ஏற்றமெல்லாம் கம்மியாகும் அதனால் வந்து மக்களும் மகிழ்ச்சி அடை அடைவாங்க விலைய விலையை வந்து நிர்ணயித்தாலே விவசாயிகளும் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ உழைச்சுருக்கமோ அதுக்கு தகுந்த விலைய அவங்க சொல்லுவாங்க அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து மனசில் வந்து சந்தோஷம் இருக்கும் இதனால் வந்து அந்த தற்கொலை குறையுங்கிறது என்னுடைய கருத்து